ஆ தஞ்சாவூருக்கு போகறோம் நீங்கள் என்ன ஊருக்கு போகறீங்க ஆ டைமு பத்து மணிக்கின்னு நினைக்கிறேன் ஆ கல்யாணத்துக்கு போகறேன்ப்பா நீங்கள் எதுக்காக போகறீங்க எங்கே போகறீங்க என்ன என்ன ஃபங்க்ஷனுக்கு யார் யாருக்கு சாமி அங்கே வளைகாப்பு உங்கள் ரிலேஷன் யார் உங்கள் அக்காவுக்கா அக்கா பொண்ணுக்கா அண்ணமவ வூட்டுக்கா அத்தை வீட்டுக்கா மாமா வீட்டுக்கா தெரிஞ்சுக்கலாம்

சரி சரி கூட பிறந்த அக்காவா இல்லை சொந்தக்காரவங்களா ம் நெருங்கின சொந்தமெல்லாம் இல்லைங்களா நெருங்கின சொந்தக்காரவங்களா ம் அப்புறம் எப்படி அங்கே இருந்தவங்களாம் ம் நான் தஞ்சாவூருக்கு போகறேன்ப்பா ஆ சரியா அழச்சிட்டு போகறேன் ஆ ஆ யார் ஆ ஆ ஆ அவங்க வந்து படிப்பு படிப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை சொந்தக்காரவங்க மாதிரி தெரிஞ்சவங்களா யார் அப்பா வயசு அந்த மாமா வயசாக இருக்குமா ம் ம் உன்னை நல்லா பார்த்துக்குவோம் நாங்கள் வாங்குனா ம் ம் சரி சரி பரவாயில்லை நான் கூட்டிகிட்டு போகறேன் ஸோ உங்கள் வீட்லாம் சொல்லிவிட்டு வருவ தனியாக வந்துருக்க உங்கள் வீட்டில தனியாகலாம் அனுப்பிசுட்டாங்களா இல்லல்ல அப்பா அம்மாலாம் வர மாட்டாங்களா ம் அவங்களாம் வே என்ன வேலை செய்யறாங்களா வீட்டில காட்டில எதாவது வேலை செய்யறாங்களா வரவங்களுக்கு டீ வாங்கையா ஆ ஆ

போகும்போது அழைச்சிக்கிட்டு போகறேன்